தையல் அப்படின்னு சொல்லுறது தையல் தொழிலுங்கிறது பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு தொழில் நாம என்ன செய்யறோன்னா சம்பாதிக்கிறதுக்கு நம்ப வந்து வெளியில வேலை தேடி போ வேணாம் படிக்கக் கூடிய காலத்துலயே டென்த்து டுவல்த்து லவன்த்து டுவல்த்து இந்த மாதிரி படிக்கக்குள்ளேயே நம்ப என்ன செய்யணும் இந்த தையல் தொழிலை நம்ப கற்றுக்கணும் நம்ம கை கற்றுக்குன்னா நமக்கு தேவையான வீட்டில் சின்ன சின்னதாக ஒரு தையல் அடிக்கிறது அப்புறம் கைலி தையல் அடிக்கிறது புடவ தையல் அடிக்கிறது இந்த மாதிரி சின்னதுலேந்து நம்ப கற்றுக்க கற்றுக்க ஈஸியாக நமக்கு தையல் தொழிலை கற்றுக்குணுன்னா நமக்கு ஒரு பிளவுஸ் தச்சோன்னா நமக்கு ஒரு நூறுரூவா கிடைக்குதுன்னா அந்த நூறுவாயை நம்ப ஒரு மூணு பிளவுஸ் தைக்குறோம் முந்நூறுரூவா அந்த மாதிரி கிடைக்கும் அதை வச்சி நாம என்ன செய்யலாம் சிறுசாக நம்பளுடைய குடும்பத்தை மேன்படுத்திக்கலாம் ஒரு பெண்களுக்கு மிக முக்கியமான தொழில் எதுனா அது தையல் தொழில் தான் சின்ன வயசுலருந்தே நம்ம அதை கற்றுக்கிட்டு நாம அதை வந்து செய்யக்குள்ளே பணம் நிறையா நம்ப ஈட்டலாம் குடும்பத்தையே நம்ப அதை வச்சு காப்பாற்றிக்கலாம் நமக்கு வந்து அதிகமாக வெளியில போகற வேலை இருக்காது பணம் சம்பாரிச்சு வச்சுருந்து நிறையா பேர் என்னா செய்வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிப்பாங்க தொடர்ந்து அதே மாரி என்ன செய்யறது அதை தொடர்ந்து அந்த நூல் வச்சு தையல் தைக்கிறதுனால சில பேருக்கு இந்த கழுத்து வலி இந்த மாதிரிலாம் வரும் காலில் இந்த மாதிரி அது மிதிக்கிறதுனால காலு வலி வரும் உடம்பு வலியும் வலிக்கும் இப்போ அதெலாம் நம்ப என்ன செய்ய முடியும் நம்பளுடைய தொழில் அது அந்த மாதிரி வேலை செஞ்சா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் தான் அதுக்காக நம்ப அதை செய்யாமையும் இருக்க முடியாது ஆனால் நமக்கு தேவையான பணம் வந்து தையல் தொழிலில் நமக்கு கிடைக்குது அது கிடைக்கக்குள்ள அதற்கான ஒரு கொஞ்சமான எஃபெக்டிவ் வந்து நமக்கு கிடைக்கும் இருக்கும் தான் உடம்புல வலி அந்த மாதிரி நம்ப சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும் தான் அதற்காக நம்ப அந்த தொழிலை செய்யாமையும் இருக்க முடியாது இதான் நமக்கு கைத்தொழில் நமக்கு பெண்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு தொழில் எதுனா அந்த தையல் தான் நம்ப வீட்டுக்குத் தேவையான ஒரு நைட்டி ஒரு கைலி ஒரு புடவ ஒரு சுடிதார் இந்த மாதிரி நம்ப தையல் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ப வேறு எங்கையாவது போக வேண்டியது இருக்கும் வேறு எங்கேயாவது போய்ட்டு திரும்ப பணம் கொடுத்து செலவு பண்ணும் இதுனா நமக்கு ஒரு அஞ்சு ரூவாய்க்கு ஒரு நூல் கண்டு வாங்கினா நம்ம ஈஸியாக நம்ப வீட்லயே அழகாக நமக்கு தேவையான அளவுக்கு அளவு எடுத்து தச்சுக்கலாம் அப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தையல் தொழில் மாதிரி ஒரு நல்ல பெண்களுக்கு ஒரு நல்ல தொழில் வேறு எதுவும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு கைத்தொழில் அது வேறு எங்கையாவது வேலைக்கு போனாலும் போய்விட்டு வந்து நம்ப திரும்பவும் இந்த தொழிலை ஏற்படுத்திக்கலாம் இது சைட்டில் நமக்கு ஒரு இன்கம்மிங் வந்துக்கிட்டு இருக்கும் புரியுதுங்களா அப்போ மிக முக்கியமான தொழில் வந்து தையல் தொழில் தான் அப்படின்னு நான் சொல்லுறேன்